எம்எஸ் தோனி கிரிக்கெட்டின் ஜாம்பவான் என்று சொல்லலாம் தலை என்று அனைவராலும் அழைக்கப்படுவர் எம்எஸ் தோனி வாழ்க்கை வரலாறு எடுத்துகிட்டோம்னா ஒரு ப்யூட்டி ஃபுல் ஸ்டோரினே சொல்லெலாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கிரிக்கெட்டுக்குள்ள வரப்ப அவர் என்ன பண்ணாருன்னா காலம் கடந்து வராரு ஒரு பதினோரு மணி இரவுக்கு மேலே வந்து அவர் ஃபஸ்ட் டைம் வரப்ப அந்த கோச் பார்க்குறப்ப எப்படி பார்க்குறாருன்னா முடியெலாம் வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி ராக்கிங் ஸ்டார் மாதிரி இருக்காரு பார்த்தோன்னே நீங்கள் தானா அப்படின்னு கேட்டுட்டு அவர் ஒரு குலப்பத்துலே போயிட்டார் அவர் அப்புறம் அவருக அடிக்க ஆரம்பிக்கிறாரு சூப்பராக பண்ணுறாரு எல்லாம் பண்ணுறாரு சரி ஓகே அப்பன்னு இருக்குது இருப்பினும் அவரோடய வாழ்க்க கேரியரில் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்லாம் அவரு பண்ணிட்டாருன்னே சொல்லெலாம் இப்போ எம்எஸ் தோனி எனக்கு அந்த அளவுக்கு கிரிக்கெட் பற்றி தெரியாது ஐபிஎல் பார்க்க ஆரம்பிச்சதுலேந்து தான் எனக்கு கிரிக்கெட்டு வந்து ஆர்வம் பொதுவாக ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் ரெண்டாயிரத்து பதினெட்டில் வந்து சிஎஸ்கே டீமுக்கு கேப்டனா உள்ளே வராரு எம்எஸ் தோனி அவர் வந்ததிலேந்து வந்த அந்த வருஷத்தில் கப்பு வாங்கி கொடுத்துட்றாரு சென்னையோடய செல்லை பிள்ளையாக தோனி வந்து திகழ்கிறார் என்பதில் அனைவரும் அறிந்த ஒன்று தோனி அது மட்டும் அல்லாமல் இந்தியா வுக்காக அனைத்து வகை வகையான மேட்சுகளிலும் கேப்டனாக இருந்து கப்புகளை வாங்கி கொடுக்கிறார் வேர்ல்டு கப்பு பிசிசி அந்த மாதிரி ஏகப்பட்ட கப்புகளை வந்து கோப்பைகளை வந்து வாங்கி கொடுத்துருக்கார் இப்போ இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி வேர்ல்டு கப்பை விளாட்றப்ப அவருக்கு வந்து கொழந்தை பிறக்குது இப்போ நம்மளா இருந்தால் என்ன பண்ணியிருப்போம் கொழந்த பிறந்துடிச்சு அப்படின்னா அந்த கொழந்தைய பார்க்க வந்துருப்போம் இல்லை கொழந்தைய பார்ப்பதற்கு அங்கே நம்ம வந்து கிளம்பி இருப்போம் ஆனால் அப்போது அவுர் வந்து கிளம்பல அப்போ பத்திரிக்கை நிபுணர்கள் வந்து அவங்கள்ட கேட்கறாங்க உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு நீங்கள் பார்க்க போகலயா அப்படின்னு கேட்டப்ப எனக்கு கடவுளின் அருளால் குழந்தை நல்லபடியாக பிறந்திட்டு அப்படிங்குற விஷயம் வந்து தெரிஞ்சுட்டு இப்போ வந்து நான் இந்தியாக்காக இந்தியாவிற்காக விளையாடுறத்துக்காகவும் இந்தியாவை இந்தியாவின் கனவுக்காக கோப்பைக்காகவும் நான் வந்து பாடுபட்டுட்ருக்கேன் இந்த நேரத்தில் வந்து அதை வந்து விட்டுவிட்டு என் கொழந்தைய பார்க்க போவது வந்து சரி இல்லை தவறான ஒரு விஷயம் அப்படிங்கறத வந்து அவர் சொன்னாரு என்ன ஒரு

இருப்பினும் வயது முதிர்வு காரணமாக அவர் வந்து இப்பையா அப்பையான்னு ரிட்டேர்ட்மெண்ட்டில் இருக்கிற நேரத்தில் இந்த வருடம் ரெண்டாயிரத்து பதினெட்டில் வந்து அவர் வந்து சிஎஸ்கேக்காக விளையாண்டாங்க தனது அணியை தோனிகிட்டே வந்து ஒரு கேப்டன்ஸி வந்து சூப்பராக இருக்கும் கேப்டன் கூல் என்றே அனைவரும் அழைப்பர் அது மட்டும் அல்லாமல் மற்ற நாட்டு வீரர்களும் ஒரு அமைதியாகவும் ஒரு மரியாதையும் கொடுப்பர் இப்போ களத்தில் வந்து விளாடம் போது எதிர் அணிக்கு வந்து எதாவது ஒரு சின்ன அடிபட்டால் அந்த டாக்டர்ஸ் வந்து உள்ள வரத்துக்கு முன்னாடி சிறு சிறு உதவிகள் இருக்கும்ல முதல் உதவி அதெலாம் வந்து தோனியே செய்வார் ஒரு நாள் வார்னர் இருக்காங்கள்ல வார்னரோடய காலில் அடிபட்டுடிச்சு அதுக்கு அவர் காலை தன் கையால் பிடித்து அவருக்கு வந்து முதலுதவியை வந்து அவர் வந்து செஞ்சுருப்பார் அது போல் தோனிக்கு வந்து நிறைய நற்பண்புகள் வந்து அவங்க இடத்துல வந்து இருக்குங்கிறது வந்து யாராலேயும் மா மறுக்க முடியாது மேலும் இளம் வீரர்களை தேர்ந்தெடுப்பதிலும் அவர்களும் உள்ள திறமைகளை வந்து வெளிப்படுத்துவதில் வெளி கொண்டு வருவதிலும் தோனி வந்து தனி பங்கு இருக்குது ஏன்னால் சின்ன சின்ன வீரர்கள் இளம் வீரர்களை வந்து தேர்ந்தெடுத்து அவர் திற திறமைகளை வெளிக்கொணர்ந்து அவங்களை வந்து இன்னும் மேம்படுத்துவது வந்து தோனியிடம் வந்து இருக்கிற விஷயம் அது மட்டும் இல்லாமல் இளம் வீரர்களுக்கு வந்து வாய்ப்புகளும் வழங்குவார் தோனிக்கு வழங்கப்பட்ட முதல் வேர்ல்டு கப்பில் இந்தியாக்காக விளாடும் போது அளிக்கப்பட்ட முதல் இரு மேட்சை வந்து அவர் வந்து லாபகரமாக எடுத்துக்கல குறைந்த ரன்கலை எடுத்து அவுட் ஆனார் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு ஒரு கட்டத்தில் சச்சின் அவுட் ஆயிட்டாங்க டிவியை ஆஃப் பண்ணுங்கடாங்குற காலம் இருந்துச்சு அப்போது ஒரு மேட்சு நடக்குது அப்போது என்ன ஆகுது சச்சின் வந்து அவுட் ஆயிட்டாங்க எல்லோருமே வந்து டிவியை வந்து ஆஃப் பண்ணிட்டாங்க ரேடியோவில் மட்டும் ஓடிகிட்டு இருக்குது அப்போது களத்தில் ஒரு வீரர் சிக்ஸரும் ஃபோரும் மாற்றி மாற்றி அடித்து எதிர் அணிகளை தெறிக்க விட அதை கேட்ட அனைவரும் மீண்டும் தொலைக்காட்சியை ஆன் செய்த போது அங்கே பேட்டிங் செய்து கொண்டு இருப்பவரோ தோனி தோனி என்று இந்த விஷயத்த நம்ம சொல்லும் போதே மெய்சிலுக்கிறது அந்த அளவுக்கு அவர் சிறந்த கிரிக்கெட் வீரருனே சொல்லெலாம் அவ்வாறு அவர் வந்து அந்த மேட்சை இந்தியாவுக்காக இந்தியாவை நெஞ்சில் நிறுத்தி விளையாண்டு வெற்றி பெற்று இருப்பார் அதுக்கப்புறம் சச்சினுக்கு அப்புறம் டிவி ஆஃப் ஃபண்ண ரசிகர்கள் இப்பொழுது தோனி அவுட் ஆயிட்டாங்கனா ஆஃப் பண்ணிடுவாங்க தோனி ஒரு சிறந்த பேட்ஸ்மேன் சிறந்த ஃபினிஷர் சிறந்த கேப்டன் சிறந்த ஃபீல்டர் என சொல்லிக்கொண்டே போகலாம் அந்த மாதிரி ஒரு க மேட்ச்சில் ஒரு முக்கியமான மேட்ச்சில் கடைசி பந்தில் வந்து ஒரு ரன்கள் தேவைப்படுகின்ற போது அந்த ஓவரில் மொதல் மூணு பாலை வந்து சிக்ஸர் மலையாக பொலிஞ்சி மீதமுள்ள மூ மூணு பாலையும் அவ்வளோ அழகா விட்டு மேட்சை வின் பண்ணி கொடுத்துருப்பார் அதுதான் தோனிகிட்டே முன் வந்து மிகவும் பிடித்தமான ஒரே விஷயம் அது என்னாம சொல்லுவாங்க பெஸ்ட்டு ஃபினிஷர் அப்படின்னு வந்து தோனியை சொல்லுவாங்க இந்திய வீரர்கள் மட்டும் அல்லாமல் மற்ற நாட்டு வீரர்களுக்குமே தோனி மீது ஒரு தனி மரியாதை உண்டு ஏனென்றால் அவருடைய டிஷிஷன் எல்லாமே கரெக்டாக இருக்கும் அம்பயர் தேர்ட் ரிவ்யூ போகிறத்துக்கு அம்பயர் வந்து மோஸ்ட்லி ரிவ்யூ சிஸ்டம் இருக்குல்ல அதை வந்து கரெக்டாகவே துல்லியமாக கணிச்சிருவார் அம்பயருங்களால் கணிக்க முடியாததையும் அவர் வந்து அவ்வளோ சீக்கிரம் கணித்து ரெட்டு எடுத்திருப்பாங்க அதில் பார்த்தீங்னா தோனியின் முடிவே ஒரு இது வரைக்கும் ஒரு அதிக முறை சரியாக இருந்துள்ளது அது மட்டும் இன்னாமல் டோனிக்கின்னு ரசிகர்கள் ஏராளம் அல்லவா தோனிகாக சிஎஸ்கே கலரு வீடு தோனியின் முகத்தை நெஞ்சிலும் முதுகிலும் கையிலும் பச்சை தோனியின் பெயரை பச்சை குத்தி கொள்வது போன்ற ஏகப்பட்ட விஷயங்களை வந்து செய்து கொண்டிருப்பர் அது போல் தோனி இந்தியா ஃபைனல் கப்பு ஃபைனல் மேட்சில் வந்து ஃபைனலாக அவர் வந்து அந்த வருஷத்தோடய ரிட்டேர்ட் ஆகப் போகிறாரு மேட்ச் வந்து செமி ஃபைனல் வரைக்கும் கொண்டு போக அவர் வந்து ஜெயிக்க வேண்டிய தருணத்தில் வந்து க ஜட்டுவும் தோனியும் மட்டும் தான் இருக்காங்க ஆட்ட நாயர்கள் எல்லாம் வந்து ரோஹித் ஷர்மா போன்ற வீரர்கள் எல்லாம் வந்து சிறு ரன்கள்லே அவுட் ஆக தோனியும் ஜடேஜாவும் அவங்க டீமை வழி நடத்தி கொண்டு போயிட்டு இருப்பாங்க எதிர்பாராத ரன்கள் தேவைப்படும் நேரத்தில் மூனைக்கி முனையும் பந்துகளை தள்ளிவிட்டு அடித்து வெறும் ரன்கள் ஓடிக் கொண்டு இருந்தன அப்போது ஒரு ரன் அவுட்டாக ஆயிருப்பாரு தோனி அந்த ஒரு விஷயம் வந்து உலக மக்கள் அனைவரையிமே கதி கலங்க வச்சு கண்களை கண்ணீர வர வைத்த ஒரு விஷயம் ஏனென்றால் தோனி வந்து ரன் ஓடி கொண்டு இருப்பார் அப்போது எதிர்பார்க்கா விதமாக ரன் அவுட் ஆயிடுவார் அப்போ அந்த அம்பயர் முகத்தில் கூட அந்த ஒரு வருத்தம் வந்து இருந்துருக்கும் அப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் வந்து இந்தியா ரசிகர்களுக்கு இருந்தது அதுபோல் தோனி வந்து ஒரு டீம்மை வந்து வழி நடத்தில் வந்து சிறந்தவர் தோல்வி அடையும் போதும் வெற்றி அடையும் போதும் அதை வந்து பெருசாக வந்து வெளி கொணரமாட்டார் இது வரைக்கும் நடந்த மேட்சுகள் எல்லாம் வந்து பரிசுகளையும் அந்த கப்புகளையும் வாங்கி தன் வீரர்களிடம் தந்துவிட்டு ஓரமாக நின்று வேடிக்கை பார்ப்பார் அது போல் ஒரு சிறந்த தந்தையாகவும் அவர்கள் குழந்தைகளுக்கு தோனி இருக்கிறார் என்பதில் மாற்று கருத்து கிடையாது தோனியை பிடி தோனியை பிடித்தோர் லட்சக் கணக்கான பேர் இந்த உலகில் இருந்து வருகிறார்கள் மேலும் அவரை வந்து தலை என்று தமிழ் தமிழ்நாட்டில் உள்ளவர்கள் அனைவரும் செல்லமாக தலை என்று கூறுவார் இந்த வருடம் ஐபிஎல்லிலும் சிறப்பாக தனது டீமை வழி நடத்தி செய்து இருப்பார் இருப்பினும் இந்த முறை அவர் வந்து ஐபிஎல்லில் இருந்தும் விலகுவார் என்று எதிர்பாத்த நிலையில் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அடுத்த முறையும் என் உடல்நிலை சரியாக இருந்தால் நான் விளையாட தயார் என்று சொல்லுகிறார் அது ஏன் என்றால் இந்த மக்கள் என் மீது வைத்திருந்த பாசத்திற்கு அளவே இல்லை ஸோ அதனால் வந்து நான் இது தான் அவங்களுக்கு செய்கிற ஒரு நன்றி கடனாக இருக்கும் அப்படீன்னு நினைக்கிறாரு அது மட்டும் அல்லாமல் தோனி மீது அவர்கள் எந்தளவுக்கு ஒரு ஆசையும் வைத்திருக்கிறார்கள் என்றால் நம்ம நாட்டு அதாவது இப்போ சென்னையில் ஒரு மேட்ச் நடக்குதுனா சென்னையில் மட்டும் அந்த ரசிகர்கள் வந்து அவங்க மெஜாரிட்டி கூட்டத்தை காட்டல ஹைதிராபாத் அந்த போல் எங்கே நடக்குதோ ஒவ்வொரு இடத்துலையும் அங்கே வந்து அந்த ஓன் க்ரவுண்டு ப்ளேயர்ஸு ப்ளேயர்ஸோடய ரசிரிகளை விட சிஎஸ்கேயோடய ரசிகர்கள் தான் அதிகமாக சென்று அந்த மேட்சை வந்து பார்த்து கண்டு கழுச்சிருக்காங்க மேலும் தன்னுடைய டீம் வெற்றி பெர்றனாலும் பரவாயில்ல நம்ம தோனி வந்து களத்தில் வந்து நின்று நின்றா போதும் அப்படிங்கிறா மாதிரி ரசிகர்கள் ஆராவாரம் பண்ணாங்க தோனி என்று நூறு ரன்கள் அடித்த வீரர்களை கூட கொண்டாட மாட்டார்கள் ஆனால் அந்த ஒரு மேட்சில் தோனி ஒரு சிக்ஸ் அடித்தாலே அது தான் அந்த அந்த மேட்சிலும் பேசும் பொருளாக அமையும்